நம்ம சேலத்திலீங்க நம்ம பேசறது நல்லா நீட்டாக பேசுவோம் இப்போ சென்னையில் என்ன பண்ணுவாங்க இழுத்து இழுத்து பேசுறதும் நீ வா போ அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு பேசுவாங்க சென்னையிலருக்குறவைங்க அதே பாருங்க நாமக்கல்லீங்க அங்கிட்டு இங்கிட்டு வா அப்படி இப்படின்னு அவங்க பேசுவாங்க அது இது என்ன பண்ணுவாங்க சங்ககிரியில இருக்கறவங்க சங்ககிரி பக்கம் ஈரோடு பக்கம்லாம் அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அவிகள் எப்படி பேசுகிறாங்கன்னா அங்கே போகிறாங்க புள்ளை இங்கே வராங்க புள்ளை அங்கிட்டா போயிறாங்க புள்ளை போயிறாங்க புள்ளை அப்படி இப்படின்னு அவங்க பேசுவாங்க இதே நாமக்கல்லுக்காரைங்க அவிகள் ஒரு மாதிரி பேசுவாங்க அவிகள் எப்படின்னா நம்ம சேலத்தில் பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க அதே தர்மபுரிக்காரைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்க கன்னடம் அது இது அப்படி இப்படின்னு பேசிட்டிருப்பாங்க ஆனால் நம்ப சேலத்தில் பேசுகிறமாரிலாம் எதுவுமே பேச முடியாது ஆனால் சென்னைலிருக்க பசங்கள் ஒரு மரியாதை இல்லாது ஒரு இதாக தான் பேசுவாங்க அதே மாதிரி நாமக்கல் பசங்களும் ஒரு மாதிரி வேறு மாதிரி தான் பேசுவாங்க அதே பாருங்க ஓசூர் பக்கம் இதே நம்ப கள்ளக்குறிச்சி பக்கம் எல்லாம் அந்தந்த மாநிலத்து அவங்க ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பேசுவாங்க ஆனால் நம்மளை பேசுகிற மாதிரிலாம் அவங்க பேச மாட்டாங்க ஆனால் எப்போ பேசினாலும் சேலத்துலிருக்கவைங்க நல்ல நீட்டாக பேசுவாங்க ஆனால் அதே மாதிரி இதே நாமக்கல் பக்கம் இது நம்ம திருச்சி பக்கம் இந்த மாதிரிலாம் அவிகள் நம்ம நம்ப மாதிரி தமிழ் பேசறவைங்க தான் ஆனால் இருந்தாலும் நம்ப சேலம் தமிழ் மாதிரி எங்கேயுமே பேச மாட்டாங்க நீட்டான ஏரியா அதே சென்னையில் கஜகஜன்னுதான் கிடக்குமே ஒழிஞ்சி ஆனால் ரிச்சான ஏரியா தான் இருந்தாலும் அங்கே கசகசன்னு தான் பேசிட்டிருப்பாங்க அவங்க ஒரு மாதிரி பண்ணுறது பிடிக்கறது நீட்டான இருப்பாங்க பிடிப்பாங்க இப்போ இந்த பக்கமெல்லாம் என்ன பண்ணுறது சேலம் கள்ளக்குறிச்சியெலாம் நல்ல நீட்டான ஏரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு தோணுது நம்ப தமிழ் நம்பளை மாதிரிலாம் பேச மாட்டாங்க அவங்கள்லாம் பரவாயில்ல ஏதோ பரவாயில்லன்னு தோணுது தமிழ்ன்னால் எப்படின்னா வாங்க போங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க அங்குட்டு வா இங்குட்டு வா அதை பண்ணு இதை பண்ணு அப்படி தான் பேசுவாங்க ஆனால் ஒரு நீட்டாக பேசவே மாட்டாங்க ஆனால் நம்ம சேலத்தவைங்க மரியாதையாக வாங்க போங்க உட்காருங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிங்கள் அப்படி இப்படின்னு சேலத்தில்வைங்க பேசுவாங்க இதே சென்னையிலருக்கவைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு மாதிரி தமிழில் பேசுவாங்க அந்த தமிழ் நமக்கு பிடிக்காது அது நமக்கு தேவை சேலம் தமிழ் மாதிரி எங்கேயுமே பேச மாட்டாங்க இருந்தாலும் நம்ப சேலம் தமிழுக்கு விட்டதுதாங்க பரவால்லைங்கள் என்னமோ நம்ம சேலம் மாதிரி இருக்க மாட்டாங்க சேலம் பரவாயில்ல அதே மாதிரி ஆத்தூர் பக்கமும் நல்லா பேசுவாங்க ஆனால் சென்னை இது இந்த பக்கம் தர்மபுரி பக்கமெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க இருந்தாலும் நம்ப சேலத்துக்கு விட்டதுதாங்க ஏதா இருந்தாலும் தமிழ் பேச்சு நம்ம சேலத்துக்கு விட்டது